மதியத்துக்கு வந்து நான் வந்து சாதம் பருப்பு சாதம் ரசம் சாதம் கார கொழம்பு அப்புறம் கார கொழம்பு மோர் கொழம்பு அந்த மாதிரி செய்வேன் அப்புறம் பொரியல் கூட்டு அப்புறம் அந்த பினிஸ்ஸு பினிஸ்ஸு கேரட் அந்த பொரியல்லாம் செய்வேன் செஞ்சுட்டு அம்மாகிட்டே போய் கா கொடுப்பேன் அம்மா வந்து உப்பு கம்மியாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் செ அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு ந செஞ்ச தெரிய பொரியல் வந்து வெண்டைக்கா பொரியல் பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் அந்த மாதிரி பொரியலெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா செய்யத் தெரியும் அப்புறமா திடீரென்னு எப்பவாச்சும் கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கன்னா நான் வந்து சிக்கன் வாங்கி பிரியாணி சமைப்பேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைப்பேன் அப்புறமா வே கெஸ்ட்டு இல்லாத டைம்லெல்லாம் நாங்களும் கறி கொழம்பு மட்டன் கொழம்பு அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் இரவு நேரங்களில் வந்து நான் நிறைய டிஃபன் ஐட்டம் தான் செம சமைப்பேன் இரவு நேரங்களில் கம்மியாக தான் சாப்பிட்ணுன்றதுக்காக வந்து கா டிஃபன் ஐட்டம் தான் சமைப்பேன் இட்லி தோசை பூரி சப்பாத்தி அப்புறம் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம் மேகி சாப்பிடுவோம் ஒரு சில டைமு இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் ஒரு சில பேர் வந்து சூப்பு சாப்பிடுவாங்க நானும் சூப் செய்வேன் என்னது நிறையா காய்கறிகள் சூப் செய்வேன் அப்புறம் உப்புமா சேமியா அதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் எங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாமே வந்து டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க இரவு நேரங்களில்